மின்சாரத்தால் நிறைய ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மழை டைமில் மின்சாரக்கம்பிகள் வந்து இப்போ காற்றடிக்கும் மழை பெய்யும் போது காற்றடிச்சு மின்சார கம்பிகள் அது அல்லது இது போல் மின்கம்பங்கள் சாஞ்சி விழுகிறதுனால இப்போ கீழே குட்டியாக தேங்கிருக்க தா தண்ணியில் மின்சாரக்கம்பிகள் க இப்போ துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்து கடந்தாலோ இப்போ யாரும் பார்க்காத சமயத்தில் இப்போ யாரோ சின்ன பசங்க அதுபோல் யார் போனாலும் இப்போ தெரியாமல் போய் கால வச்சுட்டாலோ உயிர் இழப் இழ இறப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இ இது ஒன்று அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்ன்னா இப்போ இடி இடிக்கும் போது சரி இடி மின்னல் இதுப்போல் அடிக்கும் பொழுது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் ஆனில் இருந்துச்சுன்னா கரண்ட் ஓவர் ஃப்லோவ் ஆகி ப பழுதடையறதுக்கு கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்ன்னா மின்சாரத்தால் ஏற்படக்கூடியது இதெல்லாம் எப்படி தவிர்க்கனுன்னு பார்த்தீங்ன்னா மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தனும் இதுபோல் மின்சாரக்கம்பிகள் இப்போ தண்ணியில் அறுந்து கிடந்தாலும் சரி யாராவது முதல்ல பார்க்கறாங்கன்னா அவங்க போயிட்டு ஈபி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்க வந்து அதுக்கான எல்லா வேலையும் பார்த்து சரி பண்ணி விடுவாங்க ஸோ இதெல்லாம் மெய்ன்டெய்ன் பண்ணால் நம்ம மின்சார ஆபத்துகள்லேருந்து தவிர்க்கலாம்